பொங்கல் வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு ஆப்பரில் ஒன்று வாங்கினேன் அந்த ஃபோனு வந்து பார்த்தா பசங்க வந்து சின்ன பசங்க கொடுத்தாக் கூடோ அந்த ஃபோனை கொடுத்தாக் கூடோ பொம்மை பார்க்கறேன் அது பார்க்கறேன் இது பார்க்கறேன்னு அந்த ஃபோனால் தான் எல்லா வாழ்க்கையுமே கெட்டுப்போச்சு செ எது கெடுத்துச்சோ ஃபோனு ஃபோன் பேசினா எங்கேக்கிற அங்கேக்கிற நல்லதுக்கும் உதவுது இப்போ எதுனா ஒன்றுத்துக்கு கெட்டதுக்கும் அதிகமாக உதவுது அது ஃபோனில் வந்து நல்லதுக்கும் உதவுது கெட்டதுக்கும் அதிகமாக உதவுது அதுமாரி அதுமாரி அந்த கோடு கோடாக வரது அந்த ஃபோனில் ஃபோன் சரியில்ல அப்புறம் வந்து ஒருத்தரு என்ன பண்ணுறாரு வேற ஐயருங்கள்லாம் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வேற எல்லாம் வேணுணா தப்ப நடத்தி பார்க்குறாங்க ஆனால் அப்படி நடத்திட்டுருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணாரு கொண்டு போய் செல்லுக் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டாரு அந்த ஃபோனை அந்த ஃபோனை அவங்கிட்ட கொடுக்க பார்த்து இவன் என்ன பண்ணுறான் வக்கில் ஏன் நீ அங்கே கொடுத்த நீ அப்படின்ட்டு உனக்கு அவன் ஒரு லட்சரூவா கொடுக்கிறீயா அப்படின்னு சொல்லி கேட்டான் நீ இன்னா அங்கே கொண்டு போய் என்ன கோர்டில் கொண்டு போய் நிற்க வைப்பேன் உன்னை அப்படின்னு கேட்டான் அப்புறம் அந்த பொண்ணு அந்தாளு போயிட்டு நான் என்னாப்பா உனக்கு ஏன்பா நான் ஒரு லட்சரூவா கொடுக்கணும் அந்த சிம்லேருந்து ஏதோ ஒரு மிஸ்டிக்காகி தப்பாயி கொண்டு போய் அந்த ஃபோனை வந்து சீர் பண்ணுற கடைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டுக்குறாங்க